பயிற்சி எடுக்கும் போதும் பந்தயத்துக்கு தயாராகும் போதும் எப்படி நம்ம வந்துவிட்டு உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்து குறையாமலும் அதே நேரத்தில் நீர்ச்சத்து வந்துவிட்டு வற்றாமலும் இருக்கறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்புடினா இந்த ஓட்டப்பந்தயம் போன்ற உடல் உழைப்பை அதிகம் தரக்கூடிய இந்த மாதிரி நம்ம பந்தயங்கள்ல ஈடுபடும் போது நாம வந்துவிட்டு சிறிதளவு சின்னதாக இந்த தண்ணீர் கே கேன் வந்துவிட்டு கையில் வச்சுக்கணும் அதே நேரத்தில் அதை வந்துவிட்டு முழுசாவும் வந்துவிட்டு ஒரு மூச்சு வாங்கும் போதோ இல்லை ஏதோ பண்ணும் போதோ வந்துவிட்டு நம்ம முழுசாவும் அதை வந்துவிட்டு கொ குடிச்சிரக் கூடாது அதை வந்துவிட்டு நாம் என்ன பண்ணணும் அப்புடினா வந்துவிட்டு சிறிதளவு அந்த நாக்கில அந்த தண்ணீர் ஈரம் பட்டு படுற மாதிரி ஒரு ஒரு மொடக்கோ ஒரு ரெண்டு மொடக்கோ குடிச்சிவிட்டு மேற்கொண்டு நம்மளுடைய ஓட்டத்தில் தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் ஊட்டச்சத்து சேர்றதுக்கு நாம் என்ன பண்ணும் அப்புடினா புரதச்சத்து மற்றும் உடல் வலிமைக்கு தரக்கூடிய ஆகாரங்களையோ அல்லது பயிர் வகைகளையோ அல்லது வேறு ஏதாவது புரதச் சத்துக்களையோ வந்துவிட்டு நாம வந்துவிட்டு அதிகளவில் வந்துட்டு நம்ம வந்துவிட்டு எடுத்துட்டுருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்புடினா அந்த பயிறு வகைகள் அதெலாம் வந்துவிட்டு புரத ரீதியாக வந்துவிட்டு உடல் உழைப்புக்கு இந்த ஊட்டச்சத்து சேர்றதுக்காக வந்துவிட்டு ரொம்பவும் பெரும் உதவியாக இருக்கும் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஓட்டப்பந்தயம் மேற்கொள்ளும் போதும் பயிற்சி எடுக்கும் போதும் நீர்ச் சத்தை வந்துவிட்டு குறைந்த அளவை அவ்வப்போது குடித்துக் கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிந்து ஒரே நேரத்தில் முழுமையாக குடித்தால் அது நம்மல் ஓட்டப்பந்தயத்தைப் பாதிக்கும் பாதிக்கி பாதிப்படைய செய்யும் எனவே வந்துவிட்டு தேவையான அளவு நீரை மட்டும் பருகிக் கொண்டே அவ்வப்போது இருக்க வேண்டும் நன்றி